செல்லப் பிராணி வளர்க்குறது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஏனால் மனுஷங்கள் மேல் வைக்கிற பாசத்தை விட விலங்குகள் மேல் வைக்கிற பாசமே நமக்கு உண்மையாய் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை நான் வளர்க்கிற செல்லப் பிராணி வந்துட்டு மாடு ஆடு கோழி நாய் பூனை இதெல்லாமே வளர்க்கிறேன் எனக்கு ரொம்பப் பிடித்தது வந்து பறவைதான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பறவையை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்கிறது எனக்கு விரும்பம் இல்லை அதனால அது இயற்கையாகவே இருக்கட்டும் இயற்கையிலே நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதால தொலைதூரத்தில இருந்து மட்டுமே அதைப் பார்ப்பேன் இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் தனியாக இருக்கோம் அப்படினா செல்லப் பிராணி வளர்க்கும்போது நம்மளோடய சுக துக்கம் எல்லாமே வந்துட்டு அந்து அது புரிஞ்சுக்கும் நம்மக்கூட குளோஸா ஆக ஆக நம்ம அதுக்கிட்ட மிங்கிள் ஆக ஆக அது நம்மளோடய உணர்வுகள் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு உடம்பு சரியில்லைனா நமக்குத் தெரியுதோ இல்லையோ அது ஆனால் கண்டுபிடிச்சிடும்